எனக்கு பிடித்த புத்தகம் நெல்லிக்கனி அந்த புத்தகத்தில் உள்ள கதைகள் வாழ்க்கையில் எல்லாம் நல்ல தெளிவாக தெரிகின்றது அதில் பல சிக்கலான தெய்வீக மற்றும் சமூக உறவை சுட்டுகிறது அதில் மன அழுத்தங்களையும் மாற்றும் வாழ்க்கை மதிப்புகளையும் காட்டுகிறது இதில் மனிதனின் எளிமையான ஆசைகள் அதற்கான உணர்வுகள் மற்றும் அதிலிருந்து பிறந்த உறவுகளின் சிக்கல்கள் குறித்து நல்லா தெரிகிறது இந்த நன் நாவல் எளிமையாக தீவிரமானதும் இருக்கிறது இதை படித்து நல்ல அனுபவத்தோடு புரிந்துக்கொள்ளமுடிகிறது